தமிழ் மொழி என்பது தொன்றுத்தொட்டு தொடங்கிய மூத்த மொழி முதல் குடி தமிழ் குமரிகண்டங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு மனுசன் மொதலில் வாழ்ந்தான் அவன் தான் மனித நாகரீகத்தை வந்து துவக்கினான் அவன் பயன்படுத்திய முதல் மொழி தமிழ் அப்டிங்கிறது வரைக்கும் நமக்கான வரலாற்று சான்றிதழ்கள் இங்கே இருக்குது இதை வந்து பலரால் ஏற்றுக்க முடியாத உண்மை பலர் விரும்பாத உண்மை ஆனால் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட தமிழ் இந்தியாங்கிற ஒரு இடத்துக்குள்ள உள்ளே வருது நிலம் வாயிலாக மனிதன் பு புலம் பெயர்கிறான் அவன் புலம் பெயர்ந்ததுக்கப்புறமா இந்த இடங்களில் வந்து தமிழகம்ங்கிற ஒன்றை வந்து உருவாக்குகிறான் மூன்றாம் தமிழ்சங்கம்ங்கிறது மதுரையில் வந்து நடக்குது அதுக்கப்புறம் தமிழ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறான் தமிழில் இருந்து உருவாகிற மொழிகள் தான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள் தமிழை வந்து அடிப்படையாக வச்சு உருவாகுகிற மொழிகள் இந்த மாதிரி மொழிகள் வந்துட்டு தமிழை அடிப்படையாக வச்சு ஏன் உருவாகுதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த மொழிகள் பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் இல்லை இந்த மொழிகள் பேசுறவங்களளை உங்கள்கூட நீங்கள் பேச சொன்னிங்கன்னால் தெரியும் உங்களால் அவங்க மொழிய முழுசா புரிஞ்சிக்க முடியிலனாலும் தமிழ் வார்த்தைகள் நிறையா அதில் இருக்கிறதுனால உங்களால் அவங்க சொல்லவரதை வந்து ஓரளவுக்காவது புரிஞ்சுக்க முடியும் அதற்கு உங்களால் நீங்கள் தமிழில் பதில் சொன்னிங்கன்னா அவர்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மாறுதல் நடக்கிறதுக்கு காரணம் தமிழ் மொழிங்கிறதோட ஒரு அடித்தளம்ங்கிறது வந்து என்னோடய கருத்து தமிழ் மொழி இந்த மாரி மொழிகளுக்கு மட்டுமில்லாமல் தாய் மலேஷியன் போன்ற பல மொழிகளுக்கு வந்துட்டு அடித்தளமாக வந்துட்டு இருந்துருக்குது இன்றைய அளவிலையும் தமிழை வந்துட்டு பல மொழிகள் வந்துட்டு அடித்தளமாக வச்சு உருவாக்கிக்கிட்டுருக்காங்க பொதுவாக சொல்லப்போனால் ஜாப்பனீஸ் மொழி தமிழ் மொழிக்கு மிகவும் ஒற்றுமையோடு இருக்கிறதாக வந்துட்டு நிறைய பேர் வந்து கருதுகிறாங்க இன்றைய அளவும் ஆராய்ச்சியாளர்கள் இது ஏன்னால் தமிழ் மொழி ஜாப்பனீஸ் மொழி இரண்டுமே பழமையான மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சில வார்த்தைகள் ஜாப்பனீஸ் மொழியில இன்றைய அளவும் இருக்கிறத நம்பளால் பார்க்க முடியும் இந்த காரணங்களுக்காகவே தமிழ் மொழியே மிகப் பழமையான மொழி அது மற்ற மொழிகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தும் உதவும் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுத்தாவாறு அர்த்தங்களை புது வார்த்தைகள் மூலயமாக உருவாக்கும் சக்தியும் தமிழ் மொழிக்கு இருக்கிறது இது இவ்வாறே பிற மொழிகளில் தமிழ் மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது